தமிழ்நாட்டில் வணிகங்களில் என்னென்ன வாய்ப்பு உள்ளன தமிழ்நாட்டில் வணிகத்தில் வந்து என்னென்ன வாய்ப்பெலாம் இருக்குது அப்படின்னு அதை பற்றி கேட்டிருக்காங்க ஆட்டோ ரிப்பேர் இகாமர்ஸ் ஸ்டோர் ஓனர் கிளாத்திங் ஆட்டோ ரிப்பர் ஆட்டோ ரிப்பேர்னால் ஆட்டோ ரிப்பர் பண்ணுற தொழிற்சாலை தொழிற்சாலை அந்த மாதிரி கடை அதை பற்றி சொல்லணுங்குறாங்க ஆட்டோ தொழிலில் ஆட்டோ வந்து பார்த்திங்னா அது பெரிய மார்க்கெட்டாகவே இருக்குது அதெலாம் பார்த்திங்னா நிறையாவே இருக்குது ஆட்டோவை ரிப்பேர் பண்ணுறது ஸ்பேர் பார்ட் கடை அந்த ஆயிலு அந்த க்ளினிங்கு அப்புறம் இந்த புது புதுசாக வர ஸ்பேர்ட் பார்ட்ஸ் அந்த மாதிரி இகாம் ஸ்டோர் ஓனர் அப்படினா இசென்டர் இசென்டர் வச்சு ப்ரோவுஸிங் பண்ணி அதிலேந்து எடுத்து கொடுத்து அந்த மாதிரி பண்ணுறவங்கள்லாம் பார்த்திங்னா இசென்டர் வந்து ஓனர் சொல்கிறாங்க அப்புறம் கிளாத்திங் கிளாத்திங்கில் பார்த்திங்னா ட்ரெஸ் வெரைட்டீஸ் அப்புறம் ட்ரெஸ் ரெடிமேடு டெக்டைலிஸ் அந்த மாதிரிலாம் வந்து வச்சு நிறையா பண்ணலாம் அதுவந்து கிளாத்ஸ்சில் வந்து சொல்வேன் அதே மாதிரி கிளாத்திலே பார்த்திங்கனா ஜவுளி கடை அப்புறம் நிறையா அந்த மாதிரிலாம் இருக்குது அப்புறம் ஜுவல்லரி சாப்ஸ் சொல்லலாம் அப்புறம் வேறு என்ன சொல்லலாம் சிறு தானியங்கள் அதெலாம் இப்போதைக்கி காஸ்லி ரேட்டில் போய்விட்டு இருக்குது வேறு ஒரு வகையான டாஸ்கஸ் தான் வந்து சிறு தானியங்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கனா அப்புறம் இதுதான் வணிகம்னு சொல்லுவாங்க அப்புறம் வேறென்ன காய்கறியில் வந்து ஒரு வணிகமாக பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ ஏற்றுமதி இறக்குமதி அப்படின்னு சொல்லிட்டு பருத்தி கூட ஏற்றுமதி இறக்குமதில அது ஒரு வணிகமாகதான் பண்ணிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி நிறையா பொருள் காரு பஸ்ஸு ப்ராடக்ட்ஸ்யெலாம் இங்கே மேக் பண்ணி அதையும் அங்கே சேல் பண்ணி அதையும் ஒரு வணிகம் மாதிரிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க